எங்கள் குடும்பத்தோடு இப்போ நாங்கள் ஊட்டி கொடைக்கானல் போனோம் அப்போவந்து நான் மாடித்தோட்டம் விதைப் போட்டிருக்கேன் அதில் நிறைய செடி வச்சுருக்கோம் வீட்டுக்குத் தேவையான காய்கறி எல்லாமே வச்சுருக்கோம் அந்த டைமில் ஒரு பத்து நாள் அந்த ட்ரிப் இருந்திச்சு அது நாங்கள் அந்த டூர் போய்விட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பக்கத்து வீட்டில் என்னோடய அக்கா இருக்காங்க அவங்கக் கிட்டே சொல்லிட்டு அதுக்குத் தேவையான உரம் தண்ணி அந்த பைப் எங்கள் மாடியில் இருந்து அவங்க மாடிக்கு அந்தப் பைப் லைன் கனெக்ஷன் அப்படியே மாற்றிவிட்டு அவங்க அவங்க மாடிலிருந்தே பாய்ச்சுகிற மாதிரி பெசிலிட்டியெலாம் பண்ணிக் கொடுத்துட்டுப் போனேன் அதேமாதிரி அவங்களும் ஏதாவது ஊருக்குப் போய்விட்டாங்க அப்படினா அவங்களும் மாடி தோட்டம் வச்சுருக்காங்க அவங்க மாடித் தோட்டத்தை நான் பார்த்துப்பேன் ஸோ இந்தமாதிரி ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணிப்போம் ஒரு பத்து நாள் இருபது நாள்னால்கூட அந்த எங்கள் பக்கத்து வீட்டில் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இந்த ஃபார்மிங் தான் பண்ணுறோம் கார்டனிங் தான் பண்ணுறோம் அதனால அது எனக்கு பெரிய ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாலாம் இல்லை ஸோ நான் வந்து எங்கேயாவது பத்து நாள் இருபது நாள் டூர் போனால்க்கூட பக்கத்துவீட்டு அந்த அக்காக்கிட்டே சொல்லிவிட்டு நிம்மதியாக போய்விட்டு வருவோம் அவ்வளவுதான் ஸோ அதேமாதிரி செடியும் நல்லா வளரும் எந்தப் பிரச்சினையும் வராது